நான் வந்து எந்த செடியான எந்தமாதிரி வகையான செடியை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பூ தான் ஏனால் பெண்கள்னாலே அது வந்து பூ வைச்சாதான் அழகு இல்லையா அப்போ என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்து யார் வீட்லையாவது செம்பருத்திப் பூ இதெலாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த செம்பருத்திப் பூவெலாம் வாங்கி வைச்சிக்குணும் ஒரு செம்பருத்திப் பூ வைச்சாலுமே தலையில் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறத்துக்கு அது அதெலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்புறம் அந்த கனகாபரம் பூ எங்கேயாவது ஊருக்கு இல்லை கல்யாணத்துக்கு இந்தமாதிரிலாம் போகணுன்னா கனகாபரம் பூ அப்புறம் அரும்பு மல்லிகை இதெல்லாம் நான் வந்து வைக்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன் வைச்சிருக்கேன் எங்கள் தோட்டத்திலையுமே அப்புறம் வந்து பழங்கள்ன்னு வந்து பழங்களெலாம் அந்தளவுக்கு நாங்கள் பண்ணது கிடையாது ஆனால் வந்து காய்கறியும் பூக்களும் எங்கள் தோட்டத்தில் எப்பொழுதுமே வெ வெளஞ்சிடும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறத்துக்கு தோட்டத்தை ஏன்னு கேட்டிங்கன்னால் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நாங்களாம் சின்னப் புள்ளையாக இருக்கும்போது நான் என்ன ஆயிட்டுனால் பூ வேணும் அப்படி ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும் பூ வேணும் அப்படினா அது யாராவது ஒரு வீட்டில் இருக்கும் இந்த கனகாமரப் பூ இதெலாம் பார்த்திங்கன்னா யார் வீட்லையாவது ஒரு வீட்டில் இருக்கும் தரமாட்டாங்க ஃபங்ஷன்னால் அவங்களும் வச்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால கிடைக்காது அப்போ வந்து போய் நிற்போம் கவர் எடுத்துக்கிட்டு காசு கொடுத்து வாங்குவோம் பத்து ரூபாய்க்கு இத்தனை இவ்வளோ கவரு இவ்வளோ காணும் பூ இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அந்த ஒரு நாள் அந்த பூவை வச்சுட்டு போறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அம்மம் பேர் போய் லையனில் நிற்போம் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு உனக்கு கொஞ்சம் கொடுன்ட்டு நிற்குங்கோ அப்போ முடிவு பண்ணிணேன் சரி நம்ப வீட்டில் இருக்கிறப்ப நம்ப ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவங்க பூ வாங்குறவங்கள்கிட்டே ஒரே ஒரு கன்றை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் செடின்னால் போய் பூ அது இதுனெலாம் கேட்குறது கிடையாது கன்றை மட்டும் வாங்கிட்டு வந்து நாங்களே பயிராக்கி இப்போ எங் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் இங்கே சும்மா கிடக்கு வரவங்க போகிறவங்களாம் வந்து பறிச்சுட்டு போகிற அளவுக்கு அப்படி வச்சுருக்குறோம் அதனாலேயே நான் ஆசைப்பட்டேன் இந்தமாதிரி பூ காய்கறியெலாம் போய் யாருகிட்டையும் நிற்கக்கூடாது நம்ப வீட்டில் இருக்கணும் அதை நம்ம பறிச்சு வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன்